ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் காய்கறி கடை ஹோல்சேல்லில் ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் நம்மகிட்ட வந்து கத்திரிக்காய் உருளக்கெழங்கு வெங்காயம் பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் கீரை வகைகள் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் எது ஓகே

ம் ஓகே ஆ

ஓகே இப்போ நீங்கள் கடை வந்து காய்கறி கடை தானே போடப்போகிறீங்க ஓகே இப்போ நம்மகிட்ட அதுக்கு தகுந்தாப்புல எல்லாமே இருக்குது நம்மகிட்ட எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் கீரையை பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க ள் மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் ஒவ்வொரு கீரையிலையும் எத்தனை கட்டு தேவைப்படும் ஐம்பது கட்டு சரி வேணுமா சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது கட்டு வந்து ஒரு கட்டு பத்து ரூபாய்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஆ ஹோல்சேல்லில் அதாங்கம்மா இப்போ நாங்கள் வந்து ஒரு கட்டுக்கு ஒருரூபாவா இல்லை நான் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனேவே கொறச்சு தான் சொல்லியிருக்கேன் எப்போயுமே வந்து இப்போ நீங்கள் தனியாக வாங்கும் இல்லை இது வந்து பெரிசா இருக்கும் இப்போ நீங்கள் கடைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இந்த ஹோட்டலுக்கெல்லாம் கொடுப்போமுல்ல அது மாதிரி நல்ல பெரிய கட்டு தான் அதனால் இப்போ நீங்கள் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கட்டு பதினஞ்சி ரூபாய் நீங்கள் ஹோல்சேல்லில் ஐம்பது கட்டு அப்படின்னு கேட்கவும் நான் ஒரு கட்டுக்கு அஞ்சு ரூபாய் கொறச்சு பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வாங்க ஸ்டார்டிங்கில் வாங்குங்க நம்மகிட்ட எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எல்லாம் அன்னனைக்கு டெய்லி பறிக்கிற கீரை தான் சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாங்கிக்கொங்க அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா இது அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் ஆ ஓகே காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வெச்சு உங்களுக்கு அனுப்பிகிறேன் ம் இப்போ மெயினா உங்களுக்கு வந்து எல்லா கீரையிலையும் இப்போ அரைக்கீர சிறுகீரை புளிச்சக்கீரை அது மாதிரி எல்லாமே இருக்குது அது எல்லாத்திலையும் ஆ எல்லாத்திலையும் ஐம்பது ஐம்பது கட்டுங்களா ஓகே இப்போ புளிச்சக்கீரை மட்டும் இருபது ரூபாய் வரும் சரிங்களா ஒரு கட்டு இருபது ரூபாய் வரும் மற்றப்படி மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு பத்து ரூபாய் தான் ஓகேங்களா ஆ சரிங்க ஆ ஓகே நான் அனுப்பிடறேன் ஆ ஓகே